பின்னலாடைத் தொழில பொறுத்தளவு பார்த்திங்க அப்படின்னா கவனச்சிதறல் இருக்கக்கூடாது அப்படி இருந்துச்சு அப்படின்னா அது நம்ம செய்யக்கூடிய அந்த வடிவமைப்பு மாறிப் போயிடும் அப்படி மாறிப் போயிடுச்சு அப்படின்னா நம்மளுடைய வாடிக்கையாளர்கள் என்ன செய்வாங்கள் அப்படின்னா நம்ம மேலே ரொம்ப மிகுந்த ஒரு விமர்சனத்தை வைப்பாங்க இதன் மூலயமா நம்ம தொழில்ல பின்னடைவு ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகும் அதனால் எந்த ஒரு வேலையை செஞ்சாலும் சரி எந்த வேலையாக இருந்தாலும் சரி அந்த வேலையை கவனத்தோட செய்யணும் அந்த வேலை முடிகிற வரைக்கும் அதில் மட்டுந்தான் கவனம் இருக்கணும் உதாரணத்துக்கு ஆட்டோ ஒட்டும் போது பார்த்திங்கனா அந்த சாலைகள்ல மட்டுந்தான் கவனம் இருக்கணும் அந்த கவனம் இல்லை அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்கனா விபத்து நரக்க நேரிடும் அதுபோல் தான் பின்னலை பின்னும் போது அந்த வடிவமைப்பை மனசில் வச்சு அந்த வடிவமைப்பை மனசில் கொண்டு தான் நம்ம என்ன செய்யணும் அந்த பின்னலாடை நிறு பின்னக்கூடிய நேரத்தில் கவனத்தோட அதை செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது அப்படி இல்லை அப்படின்னா வாடிக்கையாளர்களுடைய விமர்சனத்துக்கு ஆளாயிடுவோம் தொழில்ல பின்னடைவு ஏற்பட்டுரும் அதுபோல் தையலும் அப்படி தான் தையல்ல பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சரியான முறையில் அளவெடுத்து தைக்கணும் அந்த தையல்ல கொஞ்சம் அளவு பெரியதாயிடுச்சுனால் பிரச்சனை இல்லை கொஞ்சம் அளவு ரொம்ப கம்மி ஆயிடுச்சு அப்படின்னா என்ன டோட்டலாக பார்த்திங்கனா அந்த துணி உடைய இது த துணி பார்த்திங்கனா வீணாகப் போயிடும் அப்போ திரும்ப புதுசாக நம்ம துணியை பர்ச்சேஸ் பண்ணி நம்ம இது பண்ண வேண்டி இருக்கும் அதனால் நம்ம பின்னலாடை மற்றும் அது அப்புறம் வந்து தையல் இந்த ரெண்டு தொழில்லியும் பார்த்திங்கனா கவனச்சிதறல் இல்லாமல் கவனத்தோட கவன ஓர்மையோட நம்ம செயல்பட வேண்டியது அதனால் நம்ம தொழில்ல முன்னேற்றம் அடையக்கூடிய வாய்ப்பு அதிகம் என்பது என்னுடைய ஒரு தாழ்மையான வேண்டுகோள் ஏன்னா நான் செய்யக்கூடிய தொழில் இது அப்படிங்கிறதுனால இது பிரதானமான தொழில் இது மக்கள் மத்தியிலே பிரசித்திப் பெற்ற ஒரு தொழில் அப்படிங்கிறனால இதை நான் இந்த இங்கே இந்த கருத்தை நான் முன் வைக்கிறேன்